எங்கள் வீட்லேயே மாமரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது வாழைமரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது நாங்கள் அதை வந்து பராமரிப்பு பண்ணி அதுக்கு டெய்லி தண்ணி விட்டுகின்னு அதுக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணி தண்ணி விட்டுகின்னு பராமரிப்பு பண்ணிகின்னு நம்ம வெச்சிக்கின்னுக்கிறோம் நல்லா மகசூல் கொடுக்குதுங்க இயற்கையான பயிர் நாங்கள் மருந்து எதுவும் போடல நல்லபடியாக வெச்சு பாதுகாப்பு பண்ணுறோம் நல்லாயிருக்குது வீட்டில் வீட்டாண்ட வீட்லேயே இருக்குது மாமரம் கொய்யா மரம் வாழை மரம் தென்னை மரம் அப்புறம் ரோஜா அதுவும் அதை கட் பண்ணி ரோஜா செடியும் நட்டு வெச்சுக்கிறோம் அதுவும் ரோஜாவும் இருக்குது மல்லி மல்லி நட்டுருக்குறோம் மல்லி செடியை நட்டுருக்குறோம் வீட்டில் அதான் வீட்டில் மல்லியும் நட்டுருக்குறோம் அதுவும் நல்லா பூ நல்ல பூ இருக்குது பூ